இந்தியாவில் வந்துவிட்டு போக்குவரத்து பார்த்தீங்கனா மூணு வகையில் சொல்லலாம் ஒன்று வான்வழி போக்குவரத்து ஒன்று தரை வழி போக்குவரத்து இன்னொன்று ரயில் போக்குவரத்து வான்வழி போக்குவரத்துனா இப்போ பெரிய பெரிய நகரங்களுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் வான்வழி போக்குவரத்து அதேமாரி வான்வழி போக்குவரத்து வந்து பார்த்தீங்கனா எல்லோராலையுமே எல்லா தரப்பு மக்களாலேயுமே பயன்படுத்த முடியாது வான்வழி போக்குவரத்து வந்து யாருக்குனா அது பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பணம் யார் யாருகிட்ட நிறையா இருக்கோ அவங்க தான் டக்குனு நேரம் மேலாண்மைக்காக டக்குனு வான்வழி போக்குவரத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கனா அனைத்து தரப்பு மக்களுமே பயன் படுத்தக்கூடிய போக்குவரத்துனு பார்த்தா ரயில் போக்குவரத்து அதற்கு அடுத்தது போக்குவரத்து பார்த்தீங்கனா சாலை போக்குவரத்தில் பேருந்து பயணம் இப்போ பேருந்து பயணத்தை விட ரயில் போக்குவரத்து என்னான்ன பெனிஃபிட்னா அதில் வந்து விலை குறைவு கட்டணம் குறைவு இப்போ பஸ் டிக்கெட் இங்கேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு முந்நூற்று ஐம்பது ரூபா பார்த்தீங்கனா ட்ரெயினில் போகிறதுக்கு நூற்றி முப்பது ரூபா தான் ஸோ பாதிக்கு பாதி கட்டணம் வந்து மிச்சம் ஆகுது ஸோ அனைத்து தரப்பு மக்களும் இந்தியாவில் பயன்படுத்தகூடிய மிக முக்கியமான போக்குவரத்து வந்துவிட்டு ரயில் போக்குவரத்து தான் ட்ரெயின் போக்குவரத்து தான் இப்போ பெரிய அளவில் இந்திய மக்களை வந்து ஒரு இடத்துலேந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர செய்கிறதுக்கு வந்து பெரியளவில் கை கொடுக்குறது வந்து ட்ரெயின் போக்குவரத்து தான் அதேமாரி சாலை போக்குவரத்தும் இருக்கு கிராமங்களுக்கு செல்கிறத்துக்கான ஒரு சில மக்களுக்கு வந்து சாலை போக்குவரத்து ரொம்ப முக்கியம் இப்போ கிராமப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் வந்து சாலை போக்குவரத்து தான் ரொம்ப முக்கியம் இப்போ எல்லா கிராமத்துக்கும் நம்மளால் ட்ரெயின் விட முடியாது ஸோ ஒரு சில முக்கிய நகரங்களை தான் ட்ரெயின் ரூட்ஸை வந்து கனெக்ட் பண்ணும் மேக்ஸிமம்ஸு ஏரியாஸை வந்து கனெக்ட் இது ட்ரெயின் ரூட்ஸை வந்து கரெக்ட் கனெக்ட் பண்ணிடுது பட் இருந்தாலும் இன்டீரியர் ஏரியாஸ் ரிமோட் ஏரியாஸ் வில்லேஜூ அப்படின்னு சொல்கிறப்போ வந்துவிட்டு நம்மளுக்கு வந்து பஸ் போக்குவரத்து தான் ரொம்ப முக்கியம் இப்போ அர்பன்ஸ் பார்த்தீங்கனா அர்பன் ஏரியாஸில் பார்த்தீங்கனா மேக்ஸிமம் ட்ரெயின் பெசிலிட்டிஸ் இருந்துருச்சு அது இல்லாமல் மெட்ரோபோலிடிக் சிட்டிஸில் வந்து என்ன பண்ணுறாங்கனா இது பண்ணுறாங்க மெட்ரோ ட்ரெயின்ஸ் இருக்கு மெட்ரோ ட்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்தீங்கனா மேக்ஸிமம் மெட்ரோபொலியன் சிட்டிஸில் வந்து மெட்ரோ ட்ரெயின்ஸ் இருக்கு கல்கத்தாவாக இருக்கட்டும் பாம்பேவாக இருக்கட்டும் சென்னையாக இருக்கட்டும் பெங்களூர் இருக்கு எல்லா இருக்கக்கூடிய முக்கியமான மெட்ரோபொலிடியன் சிட்டிஸ்லேயுமே வந்து மெட்ரோ ட்ரெயின்ஸ் அவைலபுளா இருக்கு அதேமாதிரி ஃப்ளைட்டு வந்து எல்லோராலையும் பயன்படுத்த முடியாது ஃப்ளைட்டு வந்து மேக்ஸிமம் எல்லாலோராலையும் பயன்படுத்த முடியாது அது ஒரு இருக்கு மிஸ்ஸிபிலிட்டி இருக்கு அதேமாதிரி ட்ரெயினு வந்து நிறையா அளவில் ட்ரெயினு உடணும் பார்த்தீங்கனா ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு அன்ரிசர்வுடுல தான் அதிகமான மக்கள் வந்து பயணிக்கிறாங்க அது இல்லாமல் அன்ரிசர்வ்டில் வந்து ட்ரெயின் பெட்டிகளோட எண்ணிக்கையும் மிக குறைவு ரிசர்வ்டில் பதினஞ்சி பெட்டி இருக்குனா அன்ரிசர்வ்டில் நாலு பெட்டி தான் அது பெரிய சவால் இப்போ அதை என்ன பண்ணணும்னா அரசாங்கம் வந்து பாதிக்கு பாதி பண்ணணும் அன்ரிசர்வ்டு பாதிக்கு பாதின்னா வருமானத்தை மட்டும் கணக்கில் கொள்ளாமல் இந்திய அரசாங்கம் சேவையையும் கொஞ்சம் கன்சிடெர் பண்ணணும் அதாவது ஒரு அரசு என்பது வந்து வருமானத்தை விட சேவை தான் அதுக்கு முக்கியம் போக்குவரத்தெல்லாம் பார்த்தீங்கனா சேவை தொழிலில் தான் வருது அரசாங்கம் வந்து போக்குவரத்தில் வருமானம் ஈட்ட ஈட்டுணுமான்னு பார்த்தா ஈட்ட கூடாது அது ஒரு சேவை மனப்பான்மையில் தான் பண்ணணும் அப்படி பாக்கிறப்ப அதிக அளவில் டிரெயின்கள் விடணும் இது வந்து மக்கள் சந்திக்க கூடிய மிக முக்கிய பிரச்சனை அன்ரிசர்வ்டு பெட்டி நிறையா இருக்கிறதுதான் சாரி அன்ரிசர்வ்டு பெட்டி இல்லாமல் இருக்கிறதுதான் மக்கள் வந்து கண்டிப்பாக ரொம்ப இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி டிரெயின்லாம் ஓரளவுக்கு நேரத்துக்கு போய்டுது அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் மேலாண்மையை கடைபிடிக்கணும் அதே மாதிரி பஸ் போக்குவரத்து வந்து கவுர்மெண்ட் பஸ் போக்குவரத்து வந்து ரொம்ப பிகேவ் ஒஸ்ட்டாக இருக்காங்க அது என்ன சரியான முறையில அதை பராமரிக்கிறது இல்லை போகிறது இல்லை வரது இல்லை எல்லாத்துலேயுமே பஸ்ஸு போக்குவரத்து வந்து பெரிய மைனஸ் தான் அது என்ன அது வந்து என்னன்னா சரியான முறையில் அந்த இதலாம் ஃபாலோ பண்ணுறது இல்லை பஸ்ஸு ஒழுகுது மழை பெய்கிறப்ப சரியான ரூட்டு இல்லை சரியான டைமிங்கு வர்றது இல்லை கேர் பண்ணுறது இல்லை பன்ச்சுவாலிட்டி இல்லை கேட்டால் அரசு கவுர்மெண்ட் பஸ்ஸுலாம் ரொம்ப ஒர்ஸ்ட்டு பிஹேவியர் மாதிரி பண்ணிக்கிட்டு போய்ட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுவும் ஒரு பெரிய மைனஸ் தான் இதில் ஸோ இந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் கொறைச்சுட்டம்னா பஸ் போக்குவரத்து வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லதாகவும் இருக்கும் எல்லோருக்குமே எல்லா விதமான சவுகரியமும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு